ஹலோ ஹோட்டல் ராகப்பாவா இது ஃபுட் ஆர்டர் பண்ணனும் உங்க மெனு இன்னைக்கு டுடே மெனு என்னன்னு சொல்றீங்களா

ரைஸில் எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் வேணும் ப்ளஸ் வந்து நண்டு நண்டு ஃப்ரை இருக்கா ஆ நண்டு ஃப்ரை அப்புறம் பெப்பர் ரசம் வேணும் ஆ ஆமா இது இது வேணும் டெசர்ட்ஸில் என்னென்ன வச்சுருக்கிங்க டெசர்ட்ஸ் ஆ ஓகே ஓகே எனக்கு வந்து குலோப்ஜாம் கொடுங்க குலோப்ஜாம் ஆ ஓகே இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபில்லா இருக்கா ஆ ஓகே எனக்கு வந்து இந்த ஆடர் வித்தின் ஃபிஃப்டின் மினிட்ஸில் எனக்கு கொடுக்க முடியுமா ஆ ஓகே எனக்கு இது மட்டும் கொடுத்துடுங்க அட்ரஸ் வந்து நம்பர் சவன்ட்டி

ஆ ஓகே ஓகே ஆ ம் தேங்க்யூ